பார்த்தீங்கன்னா அந்தக் காலத்து சினிமாவுக்குமே இந்த காலத்து சினிமாவுக்குங்க நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க அந்தக் காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி நடித்த நடித்த பட படங்கள் நிறைய நடிகர்கள் நடித்தப் படங்கள்லாம் கண்குளிரப் பார்க்கக்கூடிய நிலை இருந்தது இப்போ இருக்கிற க பாட்டெல்லாம் வந்து படங்கள் எல்லாம் பார்க்க முடியுதுங்களா எங்களால் எதுவுமே பார்க்க முடிகிறது இல்லை என்ன இருந்தாலுமே பழையக் காலத்தில் எம்ஜிஆர் ஒரு பாட் நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களேனு பாடுவார் அதே சிவாஜி வசந்த மாளிகையில் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்னன்னு பாடுவார் அந்த மாதிரிப் பாட்டுகளில் வந்து நிறையா நிறைய மன்ல நம்ம ப பழைய பை குறிப்பிட்ட வயதில் இருக்குறவங்கள்லாம் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கிங்கூட எங்கே ஒரு ஒரு ரிக்காடு டான்ஸ் பா நடந்ததுனாலும் அந்தப் பாட்டு போட்டு தான் கேட்குறாங்க அதே படத்தில் அந்த வசந்த மாளிகைப் படத்துலேங்க சிவாஜி நடித்தப் பாட்டு யாருக்காக யாருக்காகனு அந்த வசந்த மாளிகையில் அந்தப் பாட்டு பாடுவார் எந்த ஒரு இது இடத்துலியும் அந்தப் பாட்டு போட்டு கேட்கக்கூடிய நெலை தான் எம்ஜிஆர் படத்துலியும் அப்படித்தான் ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் நடித்தப் படங்கள் நிறைய இருக்குது ஒரு பாட்டு ரகசிய போலீஸ்ன்னு நூற்றி பதனஞ்சில் ஒரு பாட்டு வருங்க அந்தப் பாட்டு வந்துங்க வெண்ணிற ஆடை நிர்மலா ஓட ஓ பார்க்கறக் போகக்கூடாதுனு அந்த அம்மா அந்த அம்மா சொல்லும் எம்ஜிஆர் நான் போயித்தான் தீருவேன் அப்படின்பான நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போயித்தான் தீருவேன் அப்படின் சொல்லி அந்தப் பாட்டு வந்து அந்த அத்தனை ரசனையாக இருக்குது அந்தப் பாட்டுங்க அதில் இடையில வந்து அவங்க அப்பா வந்து என்னம்மா சத்தம் அப்படின்ட்டு வருவார் இடையில அந்தப் பாட்டுக அந்தப் பாட்டு நடக்கும் போதுங்க அந்த மாதிரி இந்தக் காலத்தில் வந்து எதாவது அந்த மாதிரி பாட்டுக்கள் வருதா பார்க்க முடியுதா எதாவது உண்டா அப்போது அந்தக் காலத்தில் இருந்த த நடிகர்களோட துணிமணிகள் எல்லாம் எப்படி இருந்ததுங்க எத்தனை அழகாக இருந்தது பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது பேச்சுக்களும் அந்த வசனங்களுமே நல்லா இருந்ததுங்க இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையப் பார்த்தா உ நா இந்தத் துணிமணிகள் போடுறதுமே அவங்க நடக்கிறதுமே ஏன் பேசுறதே வந்து அந்த நடிகர்கள் பேசுறதுக் கிடையாது பின்னணிக் குரல் கொடுத்து தான் அந்தப் படங்களே வந்து எடுக்கிறாங்க அந்தக் காலத்தில் பாட்டு தே பாட்டும் தெரியணும் வசனமும் பேசணும் இந்த மாதிரி இருக்கிற நடிகர்கள் வந்தாங்க அந்த கா அந்தக் காலத்தில் கட்டத்துலயிலாம் வந்து எந்த ஒரு நடிகரும் பின்னணிக் குரல் கிடையாது பின்னணி அன் பாட்டுப் பாடகர்கள் மட்டுந்தான் பாட்டு டிஎம் சௌந்தராஜன் பாடுவார் அம்மா சுசீலா அம்மா எல்ஆர் ஈஸ்வரி ஜேசுதாஸ் பாடுவார் எஸ்பி பால்மணி சுப்ர சுப்ரமணியம் பாடுவார் இப்போ அந்த மாதிரிப் பாடுற பாட்டுகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் இந்த பழைய டிஎம் சௌந்தரா எம்ஜிஆர் படமா ஆ டிஎம் சௌந்தராஜன போடுங்க பாடுவார் அப்படின்பாப்புல சிவாஜி படமா டிஎம்எஸ்ஸை போடுங்க அப்படின் மாதிரி பாட்டுப் பாடுங்க இப்போல்லாம் எந்த பாடகர் பாடுறாங்கனே தெரிகிறது இல்லை பாட்டே என்னம்மோ அந்த மியூசிக் ச சவுண்டு கேட்குது ஜல்லு ஜல்லுன்னு அது எதாவுது கேட்க முடியுதா எங்களால அந்த சவுண்டு மட்டுந்தான் கேட்குது எதுவுமே பார்க்க முடிகிறது இல்லை என்ன பண்றதுங்க என்ன இன்றைய இருக்கிற சினிமா வந்து இப்ப இருக்கிற சினிமா அந்தக் காலத்து சினிமாவுக்கும் இந்தக் கால சினிமாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்குது அது வந்து இந்த இக்கு இப்போ இருக்கிற பாடல் இப்போ இருக்கிற இளையத் தலைமுறைங்களுக்குத்தான் ஒத்து வருமே ஒழிய மா முன்ன இருக்குறவங்களுக்கு அந்தப் பழையக் கால மனுஷனுங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த இந்த இப்போ இருக்கிற பாட்டுக்கள் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அந்தப் பழையப் பாடல்கள் நெனைக்கணும் நிறைய ந தம்மாஷு ம்ம சர்வர் சுந்தரம் படத்தில் த எத்தனை தான் தமாஷா நடிப்பார் அவரு வந்து நீர்க்குமிழினு படத்தில் வந்து எத்தனை சோகமாக நாகேஷ் அந்த அந்தச் சிரிப்பு நடிகர்ன்னால் அவரு சிரிப்பு நடிகர் ஜேபி சந்திரபாபு எல்லாம் அவரே பாடி அவரே நடித்த நடிப்பார் நடிப்பார் குங்குமப் பூவே கொஞ்சுப் புறாவே அப்படின்ட்டு பாடுவார் அவரு தங்கமே உன்னைக் கண்டதும் நெஞ்சில் பொங்குது தன்னாலே அப்படின் பாடுவார் இன்றைக்கும் அந்தப் பாட்டை மற்ற ரிமேக்ஸில் போட்டு அந்தப் பாட்டுகளை இது பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க என்ன இருந்தாலும் அவரு பாடுனது தான் அப்போ அவரு அப்படி பாடினா அதனோட இசை எப்படி இருந்தது குங்குமப் பூவே அப்படின்னு சொன்னால் அத்தனை அழகாக இருக்கும் அப்பறம் குலோபியா படத்தில் இவி சரோஜாவும் அவரும் நடித்து இருப்பாருங்க கோ ம என்னம்மா வாழைப்பழம் வேண்டாம் என்று சொல்லும் குரங்கு போலே அப்படின் மே அப்படின்னு இவி சரோஜாம்மா பாடி இவரு எதிர் குரலில் அதுக்குப் பாடுவார் அந்த அந்தப் பாட்டை கேட்கக்கூடியதுல வந்து அத்தனை அழகாக இருக்குங்க நிறையா பழைய படங்கள் வந்து ஒரு கவிதை மே போது பாட்டுப் போட்டி இது மேடை வெச்சோன்னா ஜெயித்தது பழையப் பாட்டு தான் பாட்டா புதுப் பாட்டாங்கிற அளவுக்கு வந்து பேச்சில் நிறைய பேச்சுப் போட்டியில் கவிஞர் கண்ணதாசனோடய படம் டிஎம்எஸ் குரலும் வந்து ஒலித்திருக்கு பழையப் பாடலே ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஏன்னா பழையப் பாடல்கள் வந்து தம தமிழ்நாட்டில் இருக்கிற வ வானொலி நிலையங்கள் வந்து ஒளிபரப்புகிறது இல்லைங்க பழையப் பாடல்களை அதிகமாக இலங்கையில் இருந்து ஒளிபரப்பாகும் அவர் இன்னும் அந்த அறிவிப்பாளர் இருக்கிறாரு அப்துல் அமீது இருக்கிறாரு அவரு வந்து இரவு வேளையில் அந்தப் பாட்டு போட்டார்னால் அவரு சொல்லிச் சொல்லி அந்த குரலால் அவரு சொல்லிச் சொல்லி அந்தப் பழையப் பாடல்கள் போட்டால் அந்தன் ந நம்ம இப்போ இப்போ தான் டிவி பார்க்குறங்க அப்போல்லாம் டிவி கிடையாதுல்ல அந்த டிவி அந்த ம ரேடியோ பெ பெட்டிக்கு முன்னால் நம்ம உக்காந்துட்டாங்க இந்தச் சாப்பாடே வேண்டாம் அந்தப் பாட்டுகளை அவரு சொல்லவும் அந்த தன மாதிரி பாட்டு போல் சாப்பாடுகளே வே வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு அந்த மாதிரி பழையப் பாடல்கள் இலங்கை வானொலி நிலையத்தில் இருந்து ஒளிபரப்பினாங்க தமிழ்நாட்டில் வந்து வானொலி நிலையம் இருக்குது இருந்தது இப்போது வந்துப் பாருங்கள் எத்தனையோ ரேடியோ நிலையம் வந்திருக்குது இருந்தாலும் ஒன்று ரெண்டு இல்லை மயில் இறகு அது இதுன்னு இந்தப் பழைய பாடல்களும் நேயர் விருப்பனு போடுறாங்க அந்த இரவு மேல் ஒரு அரை மணி நேரம் அதையே வந்து அதிகமாக இன்னும் பழையப் பாடல்களே வந்து அப்படின் சொல்லி அதிகப்படுத்துனாங்கன்னால் இன்னும் நேயர்கள் நிறையா வந்து விரும்பிக் கேட்பாங்கங்க